சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை என் நண்பன் ஆஹாங் இரண்டு பேர் நண்பர்கள் இரண்டு பேர் வந்துட்டு கோயம்புத்தூர் போகிறதுக்காக கிளம்பி போனாங்க அவங்களோட பைக் வந்து கோயம்புத்தூரில் இருந்துச்சு அந்த பைக் எடுக்கிறதுக்காக இவங்க பஸ்ஸில் போய்ருக்காங்க அப்படி பஸ்ஸில் போகும்போது பைக்லேருந்துதானே திரும்பி வர்றோம் அப்டிங்கிறதுக்காங்க அவங்களோட தலைக்கவசத்தை வந்து கையில் வச்சுட்டு போய்ருக்காங்க அப்படி கையில் வச்சுட்டு போகும்போது பஸ் ஏறிவிட்டாங்க பஸ் ஏறி கோயம்புத்தூர் போய்ட்ருக்காங்க போய்ட்ருக்கும்போது பஸ்ஸில் வந்து நிறைய கூட்டமாயிருக்கு அப்டிங்கிறதுக்காக ஒருத்தன் என்ன பண்ணியிருந்தானா கையில் வச்சுருந்த தலைக்கவசத்தை வந்து பஸ்ஸில் மேலே இருக்க ரூஃப்பில் வந்து வெச்சுருக்கான் அப்படி வச்சுட்டு அவங்க ஜாலியாக பேசிவிட்டு அப்டியே போய்ட்டு அந்த பைக்கு இருக்க இடத்துக்கு போய்ட்டாங்க அங்கே போய் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்க இறங்கி போய் பைக்கு எடுக்குலாம்னு சொல்லி பைக் எடுக்க போய் அந்த பைக்காரங்க கிட்டே ரொம்ப நேரம் பேசிவிட்டு அவங்க போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுருக்கு அவங்க அந்த பஸ்ஸில் வைச்ச தலைக்கவசம் அந்த பேருந்தில் வைச்ச தலைக்கவசத்தை வந்து இவங்க திருப்பி எடுக்கவே இல்லை அப்டிங்கிறது இவங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸை பற்றின எந்த விதமான விவரங்களும் தெரியாது அந்த பஸ்ஸோட நம்பர் தெரியாது அந்த பஸ் வந்து எப்போ வரும்னு டைமிங் தெரியாது இவங்க ஒரு எதார்த்தமாக ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்காங்க போன இடத்துல அவங்களோட தலைக்கவசத்தை வச்சுட்டு போய்ட்டாங்க ஸோ அப்பிடிங்கும் போது போனவங்க திருப்பி வந்தாங்க திருப்பி அவிங்களோட பைக் எடுத்துட்டு வந்துட்ருக்கும் போது எதேர்ச்சியா இங்கே வர்ற வழியில் ஒரு பஸ் போய்ருக்கு பஸ்ஸு போகவுன்னு ஒரு சந்தேகமாகத்தான் இது அவங்க பஸ்ஸாக இருக்குமா அவங்க வைச்ச பஸ்ஸாயிருக்குமான்னு பஸ்ஸு போய்ட்ருக்கு இவங்களும் அந்த பஸ் பின்னாடியே வண்டியில் போய்ட்ருக்காங்க போகும்போது பாக்கிறாங்க அந்த தலைக்கவசம் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்புறம் பஸ்ஸில் ஏறி அந்த தலைக்கவசத்தை எடுத்துட்டு அந்த தலைக்கவசத்தை அணிஞ்சுட்டு பைக்கில் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க